இப்போது எனக்கு பைக்கிங் போறதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பைக்கிங் பொருத்தவரைக்கும் இப்பைக்கு இப்போ அஜீத் சார் டீடி வாசன் இவர்கள்ளாம் பார்த்து அவர்கள்லாம் லடாக் போய் இருக்காங்க அந்த லடாக் நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் என்ன பண்ணன்னால் அப்பா அம்மாகிட்ட சொல்லிவிட்டு ஊரையே ஹிமாலயன் அப்படின்ற ஒரு பைக் வாங்கிட்டு அதில் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்பறம் என் ஃப்ரண்ட்ஸை கூட்டிகிட்டு நம்ப இதில் போனேன் அந்த லடாக்கை அடையணுன்றது தான் என்னோடய இலாக்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னால் இந்த அஜீத் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அவங்கள ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு நம்மளும் லடாக் போகணும் அப்படின்றதுக்காக நான் ஆசைப்பட்டேன் நான் பைக்கில் போய்ட்டு பைக்கில் போய்ட்டு நான் என்ன பண்ணன்னு சொல்லிட்டேனா ஆனால் நைட் நேரத்தில் போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே ஒரு ஒரு ஒவ்வொரு ஏரியாவில் லைட் கூட இருக்காது தண்ணி வசதி இருக்காது ஒரு ரெஸ்ட்ரூம் போக முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது போனோம் பாதைங்களெல்லாம் பாத்தோம்னால் அது ஃபுல்லாக ஹில்ஸ் ஏரியாவாக தான் இருக்கும் நம்ப போகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் நம்ப உயிர் பணயம் வச்சு தான் நம்ப அந்த லடாக்கு போய் அடைய முடியும் இப்போ ரோடெல்லாம் பாத்தோம்னா வச்சுங்களேன் வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி ஒரு நம்ம இருப்போமா அப்படின்ற அளவுக்கே ஒரு டவுட் வந்துடும் ஸோ நம்ப அதை பா போகும்போது பார்த்து போகணும் நம்ப ஹில்ஸ் ஏரியா பொருத்தவரையும் வளஞ்சி வளஞ்சி வளஞ்சி ரோட் போகும் அந்த ரோடுங்கள் ஃபுல்லாக ஒரே பனி மூட்டமாக இருக்கும் அதை கவனமாக தான் நீங்கள் வச்சு பைக்கை ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி இருக்கும்னால் நீங்க ஃபுட் நம்ப நமக்கு தேவையான ஃபுட் வாட்ரு அதெலாம் நம்ப எடுத்துகிட்டு போகணும் நமக்கு தேவையான ஒரு சமயம் பனிமூட்டத்திலலாம் நம்ப போனோம்னால் ஆக்சிஜனெலாம் கிடைக்காது நம்ப ஆக்சிஜனெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்போதான் நீங்க ஒரு அதை அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அப்போத்துலருந்தே உங்களுக்கு லடாக்கை அடையணும் ஒரு குறிக்கோள் அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அங்கே போய் அதை அடைய முடியும் சரிங்களா அந்த டீடி வாசன் இந்த அஜீத்லாம் அவங்கெளாம் அவங்கள் குறிக்கோள அடைஞ்சிதான் லடாக் போய் அடைஞ்சிருக்காங்க அந்த அதை அவர்கள நீங்க முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்புறமே நம்ப ஒரு ஹெல்புக்கு கூட இப்போ அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்ஸிடன்டே ஆனாலும் நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதெலாம் ஒரு மன தைரியத்தோடு நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட்டாக கான்ஃபிடன்ட்டோட போனால் மட்டும் தான் உங்களால் அலக் இலக்கை வந்து நீங்கள் அடைய முடியும் ஏன் இப்போ நம்ம அந்த லடாக் போய் அடையணும்ன்றது மட்டும் நமக்கு இலக்கு கிடையாது இப்போ அது சம்மந்தமாக மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ப ஒரு ஒரு கல்வியிலேயே உயரணுன்னாலும் நமக்கு ஒரு இலக்கு இருந்தால் மட்டும் தான் நீ நீ உன்னோடய உன்னோடய இலக்கை நீ டார்கெட்டை அடைய முடியும் அதுக்காக நீங்கள் இப்போ நீங்கள் கல்வியில் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் கற்றே ஆகணும் விடா முய முட முயற்சியோடு நீங்கள் படித்தா மட்டும் தான் உங்கள் கல்வியை வந்து நீங்கள் மேம்படுத்த முடியும் நம்ப அதுக்கான இலக்கை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைலிருந்தே ஏற்படுத்தணும் நான் டாக்டர் ஆகணும்னா நான் டாக்டர் ஆகியே தான் ஆவணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துனால் மட்டும் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும் அதை மாதிரி தான் நீங்கள் இப்படிக்கு சுற்றி பார்க்கிற ப்ளேஸ்கானாலும் சரி எந்த ப்ளேஸ்கானாலும் சரி இப்போ நீங்கள் ஹில்ஸ் ஏரியா போகிற மாதிரி அந்த சைடாகருந்தாலும் நீங்கள் பத்திரமா ஒரு கான்ஃபிடென்டோட நம்மளால் முடியும் ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணினா தான் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போனீங்கன்னால் நீங்கள் நீங்கள் பைக்கை லைக் பண்ணால் மட்டும் தான் அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்தால் மட்டும் தான் நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ண முடியும் அதனால் நீங்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் இலக்கு மட்டும் விட்றாதீங்க அப்போதான் நீங்கள் ஜாலியாக போக முடியும்